ஹலோ மேம் என் குழந்தைக்கி வந்து பர்த்டே பார்ட்டி வச்சுருக்கோம் இன்னும் டூ டேஸ்ஸில் ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் டெக்ரேஷன்லாம் பண்ணித்தரணும் அண்ட் ஒரு ஹண்ட்ரட் பீப்பிள் வருவாங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த டின்னர் வந்து ரெடி பண்ணித் தரணும்

ஆ ஓகே மேம் பரவாயில்ல

ஓகே மேம்

ஓகே மேம் நீங்கள் அனுப்புங்கள் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அனுப்புகிறேன் அதுவும் இல்லாமல் என்னோடய ஹோமுக்கு பின்னாடி இருக்கிற கார்டனில் தான் எங்களுக்கு வந்து டெக்ரேஷன் வேணும் அந்த ப்ளேஸ்ஸோடய ஸ்கொயர் ஃபீட் நான் அனுப்புகிறேன் அதில் என்னமாதிரி டெக்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வாட்ஸ்அப்பில் செண்ட் பண்ணுங்கள் நான் ப்ளான் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சத வந்து நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆ ஓகே

ஓகே மேம் ஓகே மேம் அப்போ ஃபுட் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டெடாக இருந்தால் போதும் அண்ட் நிறைய வெரைட்டிஸ் வேணும் ஃபுட்டில் ஏனால் அவங்க சாப்பிட்றது கொஞ்சமாக இருந்தாலும் நிறைய வெரைட்டி வைக்கணுன்னு ஆசை படுறோம் ஸோ அந்த வெரைட்டிஸ்லாம் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் செண்ட் பண்ணுங்கள் நான் சூஸ் பண்ணி சொல்கிறேன் ரெஸிப்பி எனக்கு வீடியோ ஷூட் பண்ணுங்க மேம் ஆ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சொன்னிங்களே அதுவே ஓகே ஆ ஓகே ஓகே மேம் இது வேணாம் மேம் ஆ ஓகே மேம் டிஃபன் பார்த்தீங்கன்னா டிஃபன்னில் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆ ஓகே நீங்கள் சொல்லுங்கள் நான் அடுத்து சொல்கிறேன்

ஓகே ம்

ம் ஓகே மேம் நான் வீட்டில் கன்சல் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் நான் நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணுறேன் மேம் தேங்க் யூ